அப்போலாம்பா நாங்கள் நாங்கள் குழந்தை பிள்ளையா இருக்கும்போது குழந்தைகளுக்கு பால்வாடியில்தான் சா சாப்பாடு போடுவாங்க அதுலையும் வந்து விளையாட்டு பண்டமெலாருக்கும் அதை வச்சுகிட்டு விளையாடுங்க இப்போ குழந்தை பிள்ளைங்கள வந்து இப்போது வெளியில் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்ககிட்ட விட்டு விளையாட வைப்போம் அதுவும் இல்லேனா மறைஞ்சு விளையாடுதுங்க ஓடிப்பிடிச்சு விளையாடுதுங்க அந்தமாதிரி விளையாடுங்க எங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ அதுககூட நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி விளையாடுவோம் அப்படி அப்போலாம் வந்து குழந்தையோளுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழந்தையோளுக்கு நிலாவை காட்டிதாங்க சோறு ஊட்டினோம் இப்போ வந்து ஃபோனை பார்த்தாதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற கண்டிஷன்க்கு பிள்ளையோ மாறிட்டுது அதுவும் இல்லாது இருபத்தி நாலு மணி நேரமும் டீவியில் ப்ரோகிராம் என்னான்னா சுட்டி டீவி மட்டும்தாங்க பார்க்குதுங்க அதை பார்த்தாதான் சாப்பிடுதுங்க இல்லேன்னா அந்த நாம் இந்த காய் வச்சு ஒரு கேம் விளையாடுவோம் அந்த விளையாட்டில் கொஞ்சம் கவனமாக விளையாட வைக்கிறோம் குழந்தைகளை